குழந்தைங்க கிட்ட வந்து அன்னியர்களில் உள்ள விடக்கூடாது அப்படியே விட்டாலும் அவங்க வந்து கை கால் முகம் கழுவிட்டு குழந்தைய தூரத்துலேருந்தே பார்க்குற மாதிரி இருந்துக்கணும் அவங்கள குழந்தைய வந்து தொட்டுப் பேசுகிற மாதிரி தூக்கி கொஞ்சுற மாதிரி முத்தம் கொடுக்குறது இந்த இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ஈஸியா குழந்தைகளுக்கு வந்து தொற்று பரவும் அதனால் அதெல்லாம் வந்து பண்ணக் கூடாது இன்னொன்று வந்து குழந்தைகளுக்கு பாக்கெட் பால் வந்து அவ்வளோவா சேஃப் இல்லை அதனால் பாக்கெட் பால் வந்து தவிர்க்கணும் தாய்ப்பால் கொடுக்குறதே ரொம்ப நல்லது இன்னொன்று ஃபோன் வந்து குழந்தைங்க பக்கத்தில் இருக்க கூடாது டிவி சவுண்ட் அதிகமாக இருக்க கூடாது அவங்க பயப்புடுற மாதிரி அலர்ற மாதிரி இருக்காமல் சவுண்ட்டுல்லாம் கம்மியாக வச்சு பார்த்துக்கணும் குழந்தைகயிருக்க ஏரியாவில் இன்னொரு விஷயம் வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்தில் போட்டோ எடுக்கிறது அதுங்க கண்ணில் வந்து ஃபிளாஷ் அதிகமாக படுறது அந்த மாதிரி வெளிச்சம் அதிகமாக படுற மாதிரி இருக்க கூடாது அம்மாவை தவிர குழந்தைய யாரும் கிட்ட நெருங்காத மாதிரி இருக்குறதே வந்து ரொம்ப சேஃப்பு அம்மாவும் வந்து டெய்லி குளிக்கிணும் குழந்தைய தூக்கும் போது அப்போ தான் வந்து குழந்தையும் வந்து சுகாதாரமாக இருக்கும் எந்த நோயும் பரவாமல் ஹைஜீனிக்காக இருக்கணும் குழந்தைங்க பக்கத்தில்